தமிழ் வந்து என்னோடய தாய்மொழி நான் எப்படி பேச கற்றுக்கிட்டேனா சின்ன வயதில் எங்கள் அப்பா அம்மா பேசுகிறத பார்த்து நான் பேசுவேன் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு தமிழ் மொழி அப்புறம் போக போக பழகிடும் அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்குகிற சுற்றி உள்ளவங்க அத்தை மாமா அக்கா அவங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போவேன் அங்கே ஆசிரியர்கள் கத்துக்கொடுப்பாங்க அதை பார்த்து நிறையா கற்றுக்கிட்டேன் இப்படிதான் நான் கற்றுக்கிட்டு வந்தேன் இப்போ நல்லாவே நான் பேசுகிறேன் அனுபவம் என்னான்னா தமிழ் பேசுகிற ஒரு கலையே வேறு அதில் நிறையா நு நுணுக்கம்லாம் இருக்குது ஆண்பால் பெண்பால் பலவின்பால் இதே மாதிரி நிறையா இருக்குது ஒரு ல க்கும் ஒரு ள க்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது நிறையா இருக்குது தமிழ் பேசுகிறதே அப்படியே பு பிடிச்சி போயி பேசலாம் அப்படியே தமிழ் கரக்ட்டாக பேசுகிறப்ப நம்ம அப்படியே மெய் சிலிர்த்து போயிருவோம் அவ்வளோ ஒரு அருமையான லாங்குவேஜ் வந்து தமிழ்